எனக்கு எழுத்து பணி வந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்கனா யாருமே சொல்லி தரல நானாகதான் எழுத ஆரம்பித்தேன் நல்லா அழகா இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாேருமே என் ஹாண்ட் ரைட்டிங் வந்து இது வந்து முன்மாதிரியெலாம் யாருமே சொல்லி தரல நானாக தான் எழுத கற்றுக்க அப்படியே எழுத நிறையாவும் ஹோம் ஸ்கூல் படிக்கும்போது நிறையா எழுதலாம் சொல்லுவாங்க நிறையா எழுத சொல்லுவாங்க அசைமெண்ட் கொடுப்பாங்க டெஸ்ட்டு வைப்பாங்க